ஹலோ இப்போது அண்ணா நகரில் டெலிவரி பண்ணிவிட்டு போனீங்கள்ல ஒரு ஹவுஸில் ஆ அந்த பொண்ணு தான் பேசுகிறேன் நான் பரோட்டா அண்ட் தோசா ரெண்டு ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் தோச மட்டுந்தான் இருக்குது பரோட்டா இல்லையே பரோட்டா மிஸ் ஆகுதே ப்ரோ நான் ரெண்டுக்குமே தான் ஃப்ரே பே பண்ணிணேன் நான் ரெண்டுக்குமே தான் ப்ரோ ப்ரோ பே பண்ணிணேன் நீங்கள் வேணால் வாங்க நான் காட்டுறேன் நான் பே பண்ணதக்கூட நான் காட்டுறேன் நான் ரெண்டுக்குமே தான் பே பண்ணிணேன் இப்போ என்னடானா பரோட்டா மிஸ் ஆகுது தோசை மட்டுந்தான் இருக்குது ஹோட்டலில் தான் மிஸ் பண்ணிருப்பிங்கனா அப்போ ஹோட்டலில் போய் பாருங்க ப்ரோ ப்ளீஸ் என்ன ப்ரோ இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிங்க எல்லாம் பசியில் தான ஆர்ட்ரு போடுவாங்க என்ன ஸ் தான் சாரியோ எனக்கு தெரியாது ப்ரோ நான் ரெண்டுக்குமே பே பண்ணிருக்கேன் எனக்கு இப்போது ஒரு பொருள் மட்டும் வந்துருக்குன்னா எப்படி எனக்கு தெரியாது நான் எனக்கு பரோட்டாவ நீங்கள் அங்கே ஹோட்டேலில் தான் மிஸ் பண்ணிருப்பிங்கன்னா எனக்கு வாங்கிட்டு வந்துடுங்க திரும்ப நானா இருக்க உங்கக்கிட்ட கால் பண்ணி என்ன ஏதுனு விசாரிச்சிட்டுருக்கேன் வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்விக்கி ஆஃபிஸ்க்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க உங்கள் சாரி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ எல்லாம் பசியில் தான ஆர்ட்ரு போடுவாங்க இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க அதுவும் நான் ரெண்டுக்குமே பே பண்ணிருக்கேன் பே பண்ணது கூட நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் நீங்கள் வரும் போது நான் இங்கே கீழே தான் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் போய் ஹோட்டலில் தான் மிஸ் பண்ணிருப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி ஹோட்டலில் வேணால் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் வேணும் ஹோட்டலில் இல்லைன்னா நான் கண்டிப்பா ஹா ஹோட்டல்க்கு கால் பண்ணி கேட்பேன் நீங்கள் ரெடி பண்ணிங்களா இல்லையான்னு எப்படியும் அவங்களுக்கு மெஸேஜ் ரிசீவ் ஆகிருக்கும் இல்லை ஓகே ப்ரோ சரி பார்த்துட்டு சொல்லுங்கள் போயிட்டு மிஸ்ஸானதை எடுத்துட்டு எனக்கு திரும்ப வாங்க நான் இங்கே கீழே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு கீழே ஓகே ப்ரோ இன்னொரு தடவை இந்தமாதிரிலாம் பண்ணாதிங்க ப்ரோ என்ன மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க பார்த்து கவனமா ஒர்க் பண்ணுங்க ஓகே பரோட்டா அண்ட் தோசா ப்ரோ தோசா ரிசீவ் ஆயிடுச்சு புரோட்டா மட்டும் தான் அந்த பராட்டா மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க நான் ரெண்டுக்குமே பே பண்ணிட்டேன் ஆல்ரெடி பேய்டு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி தேங்க்கி யூ வாங்கிட்டு வந்து கொடுங்க பாய்